ஹலோ ஹலோ ஹோட்டல் மேனேஜர் பேசுகிறீங்களா எங்களுக்கு வந்துவிட்டு ஒரு ஃபேமிலிக்கு ரூம் வேணும் உங்கள் ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் என்னுடைய நேம் வந்து சரண்யா ஆ நாங்கள் பண்ரூட்டியிலேருந்து பேசுகிறோம் ஒரு ஃபேமிலிக்கு வந்து ரூம் வேணும் ஆ நான்கு பேர் ஒரு ரூம்மில் டபுள் பெட் இருந்தாலும் ஓகே தான் இல்லை இரண்டு ரூம்ன்னாலும் ஓகே தான் உங்கள் ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் ஓகேங்க ஏசி ரூம் தான் வேணும் ஃபுட் எல்லாம் எப்படிங்க ஓகே ரேட் எல்லாம் கம்ஃபர்ட்புலாக இருக்குமா சிங்கிள் ரூமுக்கு ரேட் எவ்வளோ வரும் த்ரீ டேஸ் ஆ ஆ ஆ ஓகேங்க ஓகே ஒன் டேக்காக த்ரீ டேஸ்க்கும் சேர்த்தேவா ஓகே ஓகே ரெஸ்ட் ரூம்லாம் எப்படிங்க ஃபெசிலிட்டிஸ்லாம் கிளீன்னாக நல்லா இருக்குமா ஓகே கிளீன்னாக இருக்குமா நீட்டாக ஓகேங்க ஓகே தேங்க் யூங்க வாட்டர் சர்வீஸ்லாம் ஆல் டைமும் இருக்குமா ஓகே என்னென்ன ப்ரூஃவ் தேவை ஆதார் ஓகே ஓகே பண்ணி விட்டோங்க ஆன்லைன்லையே ஜிபே பண்ணிக்கிறோம் ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ஓகே தேங்க் யூங்க தேங்க் யூ